பூக்கள் செடி அப்டிங்கிறப்போ நிறையா ரோஸ்ஸு அப்புறோம் ஜாதிமல்லி செடி சாமிப் படத்துக்கு வைக்கிற மாதிரி செம்பருத்தி அரளி அந்த மாதிரி செடிகளைலாம் நிறையா நாங்கள் வீட்டில் வச்சிருக்குறோம் பழங்கள்ங்கிறப்போ மாதுளம்பழம் செடி அதெலாம் நம்மளே போட்டு அந்த மாதுளம்பழம் அதில் வரது பார்க்குறப்ப ரொம்ப சந்தோசமாக இருக்குது என்னன்னா நம்ம வீட் நம்ம யூஸ் பண்ணி நம்ம போட்டு அந்த செடி மேலே வந்து அதில் காய்கள் காய்ச்சிருக்குறப்போ ரொம்ப பார்க்கறக்கு சந்தோசமாக இருக்கு இன்னோன்று என்னன்னா அதில் அந்த குருவிகள்லாம் வந்து அந்த காய்களை கொத்தி திங்கிறது அதெலாம் பா குருவிகள் உட்கார்றது கூடு கட்டுறது அதெலாம் பார்க்குறப்ப பரவாயில்ல நம்மளால் வந்து ஒரு பறவை இனங்கள் கூட யூஸ் பண்ணிக்கிதுங்க இந்த செடியை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில ரொம்ப சந்தோசமாக இருக்குது அது காலையில் எந்துருச்சி நம்ம போய் அதை பார்க்குறப்பலாம் வந்து அந்த மரத்தில் அந்த கீச் கீச் கீச்சிங்கிற சத்தங்கள்லாம் நல்லா கேட்குறக்கும் அந்த பறவைகள் அந்த பழத்தை சாப்புட்றதை பார்க்குறக்கும் நம்மளும் எடுக்குறோம் இருந்தாலும் அது ஒரு சில பழங்களை அந்த பறவைகள் சாப்புடுதுங்கிறப்போ ஒரு சந்தோசம் இருக்குது காய்கறிங்கள்ங்கிறப்போ பாவக்காய் செடி கத்திரிக்காய் செடி எனக்கு ரொம்ப பிடிச்சது கத்திரிக்காய் செடி தான் எங்கள் வீட்டில் யாருமே அந்த கத்தரிக்காயை சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதில் வந்து அந்த கத்திரிக்காய் செடியை நம்ம போட்டு அது நம்ம செடியில் வச்சு நம்ம வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அது எடுத்து யூஸ் பண்றப்போ அது ரொம்ப சந்தோசமாக இருக்குது அந்த காய்கறிகள் எல்லாமே பார்க்குறப்போ ஒரு சந் அது வளர்ந்து இன்னோன்று என்னன்னா அது வளர்ந்து வந்து அது ப அதை பறிக்கணும் அப்படிங்கிறப்பவே ஒரு சங்கடம் இருந்தாலும் அது வந்து நம்ம இது நம்ம தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது சந்தோசமாக இருக்குது